நான் பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும்தான் படித்திருக்கேன் எனக்கு வந்து இங்கே கிராமத்தில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் போய் படித்தேன் எனக்கு அதுக்கப்புறம் என்ட் வீட்டில் படிக்க முடியாத படிக்கச் வைக்க முடியாததால் வந்து நான் வந்து அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து வீட்டில் ஹோம்மேக்கராக தான் இருக்கேன் என் ஃபேமிலியை பார்க்கிறதே எனக்கு வந்து பெரிய பொறுப்பாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் என் பேரன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும் யாரை பார்க்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது நான் வந்து வீட்டில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்கிறேன் என்னால் முடிஞ்சதை வந்து நான் கற்றுக்கிறேன் துணி தைக்கிறது இல்லை எம்ராய்டிங் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நான் கற்றுக்கிறேன் என்ன நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன என்னால் எனக்கு சேர்க்க முடிஞ்ச வருமானத்தையும் நான் சேர்த்துருக்கிறேன் என்னை நான் வந்து இண்டிபெண்டண்ட்டாக இருக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவேன் நான் வந்து யாருக்கும் வந்து டிபெண்டெண்ட் கிடையாது நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கேன் எனக்கு வந்து நிறையா புது விதமாக சமைக்க கற்றுகிறதா இருக்கட்டும் கூடை பின்ன கத்துகிறதா இருக்கட்டும் எம்ராய்டிங் ஒர்க் பண்ண கற்றுகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இன்னும் நிறையா இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கற்றுக்கிட்டுருக்கேன்